ம் சொல்லுங்கள் ஆ ஆமாம் சொல்லுங்கள் உங்களுக்கு ஆ சொல்லுங்கள் ஆ சாப்பாடு வேணுமா ஆ ஆ ஆ இருக்கு ஆ ஒயிட் ரைஸ் இருக்குது வேறு சிக்கன் நண்டு ரசம் சாதம் சிக்கன் கிரேவி இது போதுமா இல்லை வேறு வேறு எங்கள் இதில் வந்து சிக்கன் பிரியாணி இருக்குது மட்டன் பிரியாணி இருக்குது இறால் பிரியாணி இருக்குது ம் தம் பிரியாணி இருக்குது அப்புறம் ஆ சிக்கன் வெரைட்டி நிறைய கிரேவி வெரைட்டி நிறைய இருக்குது முட்டை பொடி மாஸ் முட்டை முட்டை பிரியாணி அந்த வெரைட்டி நிறைய இருக்குது உங்களுக்கு என்ன வேணும் சொன்னால் நாங்கள் டெலிவரி பண்ணுவே மட்டன் பிரியாணி வேணும் வேறு ம் இறால் பிரியாணி முட்டை ம் ம் ம் ஓகே மேம் வேறு ஜூஸ் ஐட்டம் ஏதாச்சும் வேணுமா மேம் ஜூஸ் ஐட்டம் ஏதாச்சும் வேணுமா குடிக்கிற ஜூஸ் ஐட்டம் ம் வச்சிடுறேன் மேம் ம் ஆரஞ்ச் ஜூஸ் ஓகே மேம் எங்களுக்கு ஜூஸ் வந்து ஒரு ஜூஸ் வந்து தேட்டி ருப்பி மேம் சிக்கன் பிரியாணி இந்த கிரேவி ஒரு கிரேவி நார்மல் கிரேவி வந்து ஒன் ஃபிஃப்டி எபோவ் வரும் மேம் சிக்கன் பிரியாணி டூ ஹண்ட்ரட் வரும் மேம் மற்றபடி டெலிவரி சார்ஜோடு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டீங்கன்னா நாங்கள் டெலிவரி பண்ணிவிடுவோம் ஒன் ஹவருக்குள்ளே டெலிவரி பண்ணிவிடுவோம் ம் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா மேம் ஏதாச்சும் வேணுமா ஓ மட்டன் ஓகே ஓகே சிக்கன் கிரேவி மட்டன் பிரியாணி இன்னும் பெப்பர் ரசம் சொன்னீங்க ஓகே மேம் ஓகே மேம் ம் உங்கள் அட்ரஸ் எந்த ஊர் மேம் உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் நாங்கள் டெலிவரி பண்ணுறோம் உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் ஓகே மேம் ஓகே மேம் ம் தேங்க்யூ மேம்